உங்கள் கிராமப்புற சமூகத்தில் உள்ள இளைஞர்கள் சமீப ஆண்டுகளில் பாரம்பரிய நடன வடிவங்களை அதிக ஆர்வம் காட்டி சிறந்த பர்ஃபார்மன்ஸ் வழிவகுத்துருக்கீர்களா கண்டிப்பாக பண்ணிருக்கேன் எனக்கு நாட்டுப்புற டான்ஸ் ரொம்பவே பிடிக்கும் நாட்டுப்புற நடனங்கள் எப்படின்னா மயிலாட்டம் ஒயிலாட்டம் காவடி ஆட்டம் பரதம் நான் வந்து பரதம் நல்லாவே ஆடுவேன் நிறைய பேர்த்துக்கு அதை நான் சொல்லியும் கொடுத்துருக்கேன் இப்போ எங்கள் கல்லூரியில் எடுத்துக்கிட்டால்கூட நான் பண்ணிருக்கேன் எந்த ஒரு விழா வந்தாலும் நான் பண்ணிவிடுவேன் பரதம் நம்ளோட குத்து ஆடுறது நம்மளும் நாட்டுப்புற டான்ஸ் எல்லாமே நான் ஆடிட்டுருக்கேன் இப்போ காவடி ஆட்டம் ஆடிட்டுருக்கேன் பொங்கல்லை கூட நான் பண்ணிருக்கேன் பொங்கல் விழா வரும் போதும்கூட நாட்டுப்புற ஆடுறோம் பாட்டு எடுத்து அதற்கான எல்லாமே தான் பண்ணது எது எதுன்னா ஒயிலாட்டம் ஆடுனது காவடியாட்டம் பரதம் மயிலாட்டம் இந்த ஆட்டம் எல்லாமே நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி நாங்கள் அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம் எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்துது ஏன்னா நம்மளோட பாரம்பரியத்தை இன்னும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்ருக்கோம் இன்னும் அதற்கான வலி இருக்கு அது இன்னும் நம்ப வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்றது என்னோட தனிப்பட்ட விருப்பம் என்னோட தனிப்பட்ட கருத்து என்னென்னா இது இன்னும் நிறைய பேர் பண்ணணும் அப்படின்து இப்போ அது வந்தது அலைஞ்சிட்ருக்கு அது அழியாமல் நம்ம ஒரு ஒரு இடத்துலையும் சொ பண்ணும் போது நிறைய பேர்த்துக்கு தெரியும் ஓ இப்படி ஒன்று இருக்கு அப்படின்றது அது இன்னும் நம்ம வந்துவிட்டு அதிகமாக பண்ணணும் இன்னும் நிறையா இடத்துக்கு அதை கொண்டு போகணும் நிறைய இடத் நிறைய பேர்த்துக்கு அது தெரிவிக்கணும் அப்படின்றது என்னோட கருத்து தெரிஞ்சு அதை நம்ம வந்து யூ ஹேவ் டு இம்ப் இம்ப்ளிமெண்ட் ஏன்னா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கருத்து